க்ரியேட்டிங் க்ரியேட்டிங் ரைட்ஸ் கோர்ஸ் எதுவும் படித்தது இல்லை ஆனால் வந்து ஒரு அளவுக்கு அதை பற்றியான ஐடியா இருக்குதுன்னு நினக்கிறேன் எப்படின்னால் ஒரு ஒரே ஒரு நமக்கான ஒரு காண்டெண்டும் இருக்குது ஒரு க்ரியேட்டருக்கு வந்து ஒரு சில வோர்ட்ஸ் அந்த ஒரு சில கீ பாயிண்டு மாதிரி கொடுத்துருவாங்க அதை வந்து நம்ம எப்படி வந்து அது ஒரு கான்செப்ட்டாக வந்து நம்ம அது ரைட் பண்ணுறோம் அது எப்படிலாம் வந்து ரைட் பண்ணலாம் ரைட் நிறையா வோர்ட்ஸ் வந்து அந்த இதுக்கு ரிலேட்டடான புது வித சினானிம்ஸ் இருக்குலே அது ஒரு வார்த்தைக்கு நிறையா அர்த்தங்கள் இருக்கு இல்லை அந்த மாதிரி இருக்கும் வோர்ட்ஸ் எடுத்து யூஸ் பண்ணி அதை எழுதி இது சம்பந்தப்படுத்தி அது மாதிரி பண்ணலாம் இந்த மாதிரி வந்து நிறையா பண்ணலாம் அப்புறம் இது இது மாதிரி வந்து நிறையா இது இப்போ வந்து ஒரு நிறையா பேருக்கு இந்த மாதிரி காண்ட் புதுசான காண்டன்ட் க்ரியேட்டிங் இதுவே நட இது கம்பெனிஸே இருக்குது அந்த மாதிரி நம்ம நமக்கு தேவையானதை வந்து அவங்க வந்து இது எழுதி தருவாங்க அது நீங்கள் உங்களோடய பேஸ் மட்டும் அவங்க கொடுத்துருவாங்க அதோடய லைக்கு டாப்பிக்கு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் டாப்பிக் மாதிரி கொடுத்துட்டாங்கனா அதுக்கு ரிலேட்டடான லைக்கு விளம்பரம் மாதிரியும் பிச்சர் போட்டு அந்த மாதிரி அதுக்கு சம்பந்தப்பட்ட இதை படங்களை யூஸ் பண்ணி அதுக்கு சம்பந்த ஒரே வார்த்தைக்கு இந்த ரைமிங்கில் வர்ற மாதிரி அந்த மாதிரிஸ் இருக்கற வோர்ட்ஸ் படங்கள் அப்புறம் நிறையா ரெஃபரெண்ஸு இதெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு புது விதமாக நமக்கு வந்து அதை படிக்கிறதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருக்கணும் அந்த மாதிரி இருக்கிறதா யோசித்து இது ரெண்டுத்தையும் சேர்த்து இது பண்ணணும் ஓகேவா இதை வந்து எப்படி யூஸ் பண்ணலான்னா ஏஐ டெக்னாலஜி கூட ஒரு சில இது காண்டெண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு இருக்குது அதை வந்து எப்படி பேஸ் ஒர்க் பண்ணியிருப்பாங்கன்னா இது மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் அதுக்கு தேவையானதெல்லாம் வந்து ரெடி பண்ணி நமக்கு என்ன டாப்பிக் வேணுமோ அது ரிலேட்டடான இருக்கற இன்ஃபர்மேஷனெல்லாம் கலெக்ட் பண்ணி அதுக்கு தேவையான ஒரு ஒரு ஏதோ ஒரு டாப்பிக் தேவையான எல்லா இன்பர்மேஷனையும் கலெக்ட் பண்ணி அது எந்த விதத்தில் கோர்வையாக எழுதுனால் அது வந்து மற்றவங்களுக்கு படிக்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கோ அதை பார்த்து கரெக்டாக எழுதணும்